ஹலோ சார் செல்வம் ஸ்டோர்ஸ்ஸுங்களா சார் இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சார் அதுக்கு கொஞ்சம் ஃபுரூட்ஸ்ஸெல்லாம் தேவைப்படுது அதுதான் என்னென்ன பழங்கள் நம்மகிட்ட அவைலபில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டர் கொடுத்துருவேன் சரிங்க சார்

ம் ம் சரிங்க சார் ஓகே அப்படிங்களா ஓகே ஓகே சரிங்க சார் ஆ மாம்பழம் ஓகே ஓகே ம் ம் ஓகே இப்போ எல்லாம் எல்லாம் எல்லா பழம்மே நம்மக்கிட்ட இந்த இருக்குது கிடைக்கும்போல ம் சரிங்க சார் இப்ப ஆப்பிள் கிலோ எவ்வளோ சார் போயிகிட்டுருக்கு இப்போ நூற்றி எழுபதுங்களா சார் ரெண்டு நாள் முன்னாடி தான் சார் நம்ம கடையில் வாங்கிட்டுப்போனேன் நூற்றம்பது ருபான்ட்டு

ஓ அப்படிங்களா சரிங்க சார் நம்ம எப்படியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவெலாம் ஆர்ட்ரு கிடையாது எப்படியும் அஞ்சாறுக்கிலோ ஆர்ட்ரு வரும் ஆ ஆ இது ஆப்பிள் ஒரு அஞ்சு கிலோ வரும் அப்புறம் இது வாழைப் பழம் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது இது ஊரிலேருந்து தார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அது இருக்குது ஏனால் ஆரஞ்சு ஆரஞ்சு ஆ சாத்துக்குடி ஆரஞ்சு அப்படிங்களா ம் ம் ஓகே சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அது பண்ணிக்கலாம் ம் அப்படிங்களா ஓகே ஓகே சார் இது வாட்டரு மிலன்னு எவ்வளோ சார் அது ரேட்டு ஓகே பதினஞ்சு பழம் எப்படி நல்லா தண்ணி பழமா இருக்கா இல்லை கொஞ்சம் கலரு நல்ல இனிப்பாக இருக்குதுங்களா ம் ம் ம் சரிங்க சார் எப்படியும் வந்துட்டு பல்க் ஆர்ட்ரு தான் அது நான் இங்கே நான் வீட்டில் எவ்வளோவு கிலோ பழம் வாங்குவது உறுதி தான் இங்கே எவ்வளோ தேவைங்குறது நான் விசாரிச்சுட்டு நான் நாளைக்கு காலையில் லிஸ்ட்டோடு நம்ம கடைக்கு வரேன் சார் கொஞ்சம் பார்த்துப்பண்ணிக்கொடுங்க எனக்கு கொஞ்சம் ரேட்டு போட்டுக்கொடுங்க ஏனால் நம்ம ஒரே ஏரியாவில் இருக்கிறோம் ம் சரிங்க சார் ஓகே சரி சார் நான் காலையில் காலையில் போல லிஸ்ட்டோடு வரேங்க சார் கடைக்கு ம் சரிங்க ஆ ஓகே சார் தேங்க்யூ